இது இயற்கை இப்போ பொருள் வந்து இந்த ஆடு மாடு மா ஆடெல்லாம் இந்த இப்போ கா ஓட்டிபோனா மேச்சல்க்கு ஓட்டிபோனா அந்த செடிகளை இப்போ திங்கும் செடி திண்ணா அதுக்கெல்லாம் நோவு வராது மாதம் நோவு அப்படி வந்தாலும் மாதம் ஒரு தடவை ஊசி டாக்டரு வந்து ஊசி போட்டுருவாங்க இந்த இயற்கை ப தாவரம் திண்ணாலே அந்த எது எந்த பொருளுக்கு எந்த மா பிராணிகள் பிரா பிராணிகளுக்கு ஊசிங்க போட்டாலே இப்போ அது சுத்தப்படாது இந்த மாட்டுக்கு இது மா மேய்ஞ்சா புல் இந்த குளக்கட்டு புல் தான் மேயும் இந்த புல் காட்டு புல்லெல்லாம் திங்காது அந்த வ குளக்கட்டு புல்லை நாங்கள் தனியாக விதச்சி ஒரு வய ரெண்டு வய விதச்சி அதில் கொண்டு போய் கட்டிப்புடுவோம் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அதில் தான் பால் நல்லா இருக்கு அதுக்கு வந்து மறுபடியும் மா மாடுங்களுக்கு இந்த ஓ தீவனம் கொட்டை புண்ணா அந்த தேங்காய் புண்ணாக்கு மா கடலை புண்ணாக்கு இந்த தீவனம் இதெல்லாம் கொண்டாந்து போட்டா பால் நல்லா இருக்கும் அது மேய்கிறதுக்கு ரெண்டு நேரம் கொண்டு போய் கட்டி போடுவோம் மேய்கிறதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணும் அது மேய்ஞ்சாலே போதும் அந்த மாட்டுக்கு நல்லா பால் கொடுக்கும் ஆடு அப்படிதான் ஆட்டு வந்து ரெண்டு நேரம் கொண்டு மேய்கணும் மேய்ச்சா இந்த புல் மேய்ஞ்சாலே போதும் அந்த பு புல் பொழுதெனைக்கு இப்போ இப்போ மேய்ஞ்சிட்டு வந்தாலே அந்த தண்ணி வந்து தண்ணி குடிச்சா போதும் அதுக்கு தீவனம் எடுத்தாந்து போடுவோம் எங்கள் அப்பன் எங்கள் ஆயா இருக்கும்போதெல்லாம் மா ஆடு மாடுங்களுக்கு எல்லாம் இந்த புல்லு குளக்கட்டு புல்லு தட்டு சோளத்தட்டு இதெல்லாம் அறுத்தாந்து அறுத்தாந்து போடுவாங்க நாங்களும் இப்போ அந்த சோளத்தட்டு தீவன ப பயிறு இதெல்லாம் போட்டுருக்குறோம் அது அறுத்தாந்து தீவன பயிறு அறுத்தாந்து போட்டுருக்குறோம் அது போட்ட பிறகு ஒரு மாதிரி பால் கறக்குது அப்புறம் இந்த